பருவக்காலத்துக்கு தகுந்த மாதிரி பயிறு பண்ணணுங்க இந்த வெயில் காலத்துக்குக்கெல்லாம் வந்து தக்காளி இந்த தர்பூசணி வெள்ளரிக்காய் இந்த மாதிரி இதெல்லாம் வெயில் காலத்துக்கு பண்ணால் அழுகல் வராதுங்க அது பண்ணும் போது மழைகாலத்துக்கெல்லாம் அது பண்ண முடியாதுங்க அது பண்ணும் போது பூராக அழுகிப்போகுங்க இந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து வெயிலுக்காலத்துக்கு பண்ணால்தான் விளைச்சல் வருங்க மழைகாலத்துக்கு அது வா பூராக அழுதல் வருங்க இந்த மழைகாலத்துக்கு வந்து என்னென்ன இந்த கத்திரிக்காய் வெண்டைக்காய் இந்த அவரக்காய் இந்த மாதிரி இந்த கீரவகைகளும் செய்யும்போது மழைகாலத்துக்கு செய்யலாங்க அது வந்து எப்போம் அழுகல் வராதுங்க அப்புறம் வந்துங்க இந்த வாழை இதெல்லாம் வந்து பருவக்காலத்துக்குத்தான் மழைக்காலத்துக்கு மழையும் மேனுக்கு வாழைக்கெல்லாம் இந்த மஞ்சள் இதெல்லாம் செய்யும் போது மழைகாலத்துக்கு செய்யலாங்க இந்த கரும்பு இதெல்லாம் பண்ணும் போது மழைக்காலத்துக்கு அது இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குதுங்க